ஹலோ ஹலோ வ வ ஆ வணக்கங்க மேம் சொல்லுங்க மேம் ஆ ஆ நல்லாயிருக்கேங்க மேடம் நீங்கள் நல்லாயிருக்கீங்களா மேடம் ஆ சொல்லுங்க மேடம்

ஆ சரிங்க ஆ ஓகேங்க மேம் ஆ சரி ஆ ஆமாம் ஆமாங்க மேம் நான் தான் ஆக்சுவலாக வந்து சரி ஸ்போட்ஸ்க்கு போனால் அடிக்கடி கொஞ்சம் அவளுக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி அது இதுன்னு படுத்துக்கிறாங்க மேடம் அதனால நான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைச்சேங்க ஆனால் விளையாட்றது நல்லதுதான் ஹெல்த்துக்கு நல்லது தான் எனக்கும் பிடிக்குங்க சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிறிங்க கண்டிப்பாக நான் அவளை அனுப்பி விட்றேங்க ஏதாவது கொடுத்து அனுப்பனுங்களா மேடம்

சரிங்க மேடம்

ஆ சரிங்க சரிங்க சரிங்க மேடம் நல் ஆமாங்க மேடம் ஆமாம் ஆமாங்க ஆமாங்க ஆமாம் கண்டிப்பாங்க

ஆமாங்க மேம் ஆமாங்க மேம் ஆமாங்க மேடம் அதனால விளையாட்டு கொஞ்சம் எல்லாேர் கூடேயும் பழகுவாங்க கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல முயற்சிதாங்க கண்டிப்பாக நான் அனுப்புகிறேங்க மேடம் அப்படிங்களா மேடம் ஆ சரி சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் என அப்படிங்களா இல்லைங்க மேடம் நான் கொஞ்சம் ச இல்லைங்க மேம் ஆ ஆ சரிங்க மேடம் ஆ ஒன்றும் பிரச்சின இல்லைங்க மேடம் நான் தான் கொஞ்சம் அவளுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அலர்ஜி எல்லாம் இருந்ததுனால் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தேங்க ஆனால் நீங்கள் சொல்வது கரெக்டான இதுதாங்க அதனால தாராளமாக பசங்களை விளையாட வைக்கிலாங்க எனக்கு ஒரு பிரச்சினையும் இல்லைங்க நான் பாப்பாவை வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறேங்க நீங்களும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அவங்க ஆக்டிவிட்டியோடு இருந்தால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க நல்லா படி மேடம் வீட்டில் படிக்கிறாங்க மேடம் பொறுப்பாகதான் படிக்கிறாங்க மேடம் கொஞ்சம் ஹெல்த்து தான் கொஞ்சம் அடிக்கடி இதாகுது கொஞ்சம் விளையாண்டானா நல்லாயிருக்குன்றது எனக்கும் அதுதான் தோணுதுங்க ப்ளட் சர்குலேஷனும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆக்ட்டிவாக இருந்தால் நம்ம கொஞ்சம் டென்ஷன் குறையும் ஹாப்பியாக இருப்பாள் மைண்டு ஃப்ரெஷ் ஆகும் எனக்கும் அது தாங்க ம் ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக மேம் ஜாஸ்தியாகும் ஆ ஆமாங்க மேம் அதுதான் அதுதாங்க மேம் ஆமாங்க மேம் ஆ நான் கண்டிப்பாக அனுப்புகிறேங்க மேடம் ஓகேங்களா மேடம் ஆ ஓகேங்க மேம்

சரிங்க ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் கண்டிப்பாக மேடம் ஆ சரிங்க மேடம் நீங்கள் இவ்வளோ அக்கறையாக சொல்கிறிங்க கண்டிப்பாக மேடம் அனுப்பி வைக்கிறேங்க மேடம் ரொம்ப தேங்ஸுங்க மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம் ஆ ஓகே மேடம் தேங்க்யூ